இப்போ நான் வேறு ஒரு பிளாஸ்டிக் கன்டெய்னர் வாங்கின அந்த பிளாஸ்டிக் கன்டெய்னர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால அதில் என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு பா பார்த்த ஒன்னே தெரியுது அதே சமயயோ அளவு குறஞ்சா இப்போ காலி ஆயிடுச்சுனாலும் வாங்குறதுக்கு பார்த்து ஈஸியாக வாங்க முடியுது ஏர்டெயிட் கன்டெய்னர் இருக்குறதுனால பூச்சி பிடிக்காது பூசணம் பிடிக்காது பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நல்லா யூஸ்ஸாக இருக்குது அது